நான் புகைப்படம் எடுக்கும்போது எல்லாம் யாரைபாத்து முறையான பயிற்சி எல்லாம் கற்றுட்டது கிடையாது எனக்குன்னு ஒரு ஆர்வம் வந்திச்சு எனக்குன்னு ஒன்று நம்பிக்கை இருந்துச்சி சரி இப்படியா நானாகப் பார்த்து ஒவ்வொருத்தராக பண்ணுறதப் பார்த்து பார்த்து மற்றவங்க பண்ணுறத பார்த்து நானாக உணர்ந்துக்கிட்டனே தவிர எவங்ககிட்ட இப்படியா இப்படியானு கேட்டது கிடையாது என் மனசுக்கு எனக்கு தோணும் என் மனசாட்சியிலே தோணும் இந்தமாதிரி என்னால் முடியும்ன்னு தோணும் அந்த முடியும்னு தோண்றதப்பற்றி நான் எடுத்தேன் எனக்கு வந்து யாரப்பற்றியும் இன்ஸ்பிரேஷன் இவங்களப் பற்றி இன்ஸ்பிரேஷனோக அப்படின்லா இல்லை நான் தான் இன்ஸ்பிரேஷன் என்னப் பொறுத்தவரைக்கும் நானே எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவ்வளதான் என்ன பார்த்தா நானே வந்து என் நம்பிக்கையப் பார்த்தேன் நானே வந்து எல்லாம் எடுத்தேன் கற்றுக்கிட்டேன் எல்லாம் இதைப் பண்ணேன் என் திறமையை அதுல இருந்து எப்படி கொஞ்ச கொஞ்சமாக இது பண்ணி நானே தெளிவாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரமிச்சேன் சூப்பர் சூப்பர் ஃடோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரமிச்சேன் நானே தெளிவாக ஃபோட்டோஸும் பங்கமாக பிடிச்சிருக்கேன் இதெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கனா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எடிட்டிங்கு சூப்பராக பண்ணுவேன் எனக்கு எடுக்கிற திறமையை அதாவது டிசைன் டிசைனாக கப்புள்ஸ் ஃபோட்டோவை நிறையா தனி லுக்காக நான் வந்து கேஷூவல் லுக் பாக்குறமாதிரி கொஞ்சம் கெத்தாக இந்தமாதிரி விதவிதமாக ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நாங்கள் டிசைன் டிசைன்ஸாக அதமாதிரி நிறையா எடுக்க நானே கற்றுக்கிட்டேன் அதாவது ஒவ்வொரு ஸ்டில்லாம் வந்து ஃபோனில் பார்ப்பேன் எனக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட் ரொம்ப ஃபோனில் பார்த்து நானே எல்லாம் இதுபண்ணி நானே கற்றுக்கிட்டேன்